நானும் பாப்பா எல்லாம் கடலுக்கு போயி இருந்தோம் கடலுக்கு போகும் போது அங்கே வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டோம் பாப்பா வந்து மண்ணுக்கு மண்ணில் வந்து வீடு கட்டி விளையாடவும் கடலில் நல்லா தண்ணியில நல்லா ஜாலியாக விளையாடுவோம் சடல் சுற்றுவோம் நாங்கள் அப்புறம் ராட்டினம் பெருசாக இருக்கும் பார் அது சுற்றுவோம் நல்லா ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணுனோம் அப்புறம் வந்து இது கடலில் வந்து ஜா ராட்டினம் கூட வந்து பெருசு வருது பார் அது நல்ல இருக்கும் சின்னதவிட பெருசு நல்லா சூப்பராக நல்லா இருக்கும் சுற்றறதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நல்லா நல்லா ஜாலியாக எண்டர்டைன்மெண்ட் நல்லா ஆகும் அங்கே வந்து பசங்களோட நல்லா ஜாலியாக இருப்பேன் எங்க வீட்டுக்காரவங்களோட நல்லா இருப்பேன் பானிபூரி எல்லாம் விற்கும் அங்கே அந்த பக்கம் இந்த பேல் பூரின்னுவாங்க பாருங்கள் முத்து சோளத்துல வருமுல்ல பொரிச்சு அது நல்லா இருக்கும் அதெல்லாம் நல்லா சாப்பிடுவோம் ச அப்புறம் கடல் விட்டு அப்புறம் ஜெ பக்கத்தில் வந்து பார்க்கு எல்லாம் இருந்ததுன்னா அங்கே போவோம் போயிவிட்டு நல்லா ஜடல் அந்த சர்க்கஸ் விட்றது அப்புறம் வந்து இந்த ஏறி மேலே இருந்து கீழே சல்லுன்னு இறங்குறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் நல்ல நல்லா ஜாலியாக என்ஜாயும் என்ஜாயிமெண்ட் பண்ணுனோம் நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டுகாரவங்களோட நான் நல்லா மறக்க முடியாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு நல்லா போய் நல்லா என்ஜாய் பண்ணுனோம் சந்தோஷமா இருந்தோம் முத்து சோளம் அதெல்லாம் அது என்ன அங்கே விற்கிறதும் வாங்கி சாப்பிடுவோம் நல்லா சந்தோஷமாக நல்லா இருந்தோம்